இப்போ பார்த்திங்கனா நான் ஒரு சோஃபா செட்டு வாங்கினேன் போன வருஷம் அது பார்த்திங்ன்னா ஒரு வருஷத்திலே அது ஸ்ப்ரிங்கு கழன்றுக்கிச்சி அந்த துணியெலாம் கிழிஞ்சு போச்சு அந்த ஸ்பான்ச்செலாம் எடுத்துகிச்சு பசங்கள் குதிச்சி விளாண்டாங்க அது அப்படியே வீணாக போச்சு அது லோக்கலில் வாங்கிவிட்டேன் தெரியாமல் அப்புறம் என்ன பண்ணிணேன் அதை எதாவது சரி பண்ண முடியுமான்னு பார்த்தோம் அதுவும் முடியாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்க பழைய விலைக்கி தூக்கி போட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி இதாக போய் நான் என் ஃபேமிலி ஒரு நாலு பேர் போய்விட்டு நல்ல ப்ராண்டடாக வாங்கிவிட்டு வந்தோம் இது ஒரு ஏழு எட்டு பேர் உக்கார்லாம் கார்னர் இதாகதான் வாங்கியிருக்கேன் சோபா செட்டு எல்லாேருக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கு எல்லாேரும் வந்தாங்கனால் ஒரு ஃபங்ஷன் கிங்ஷனெலாம் உக்காந்து பேசிகிட்ருக்கிறதுக்கு நல்ல ஒரு இன்ட்ரஸ்ட்டாக இருக்கும் என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும் அது இந்த சோபாவில் உக்காந்துட்டுதான் டிவி பார்ப்பான் அதனால் இது ஒரு வாங்கிறப்பயே ஃபஸ்ட்டு நம்ம நல்லதாக பார்த்து வாங்கிடணும் இல்லைனா இந்த மாதிரிதான் இருக்கும் இதுதான் எனக்குள்ள ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பிரியன்ஸ்